திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கல்விக்கான மாவட்டம் கல்விக்கு ரொம்ப ஃபேமஸான மாவட்டன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆரம்ப தொடக்கப் பள்ளியில இருந்து நாங்கள் எல்கேஜி யுகேஜிலேருந்து டாக்ட்ரு வரையும் ரொம்ப உயரிய படிப்பான டாக்ட்ரு படிக்கறதுலேருந்து சரி இன்ஜினியரிங் படிக்கறதுலேருந்து சரி எல்லா வகையான காலேஜும் இருக்கு அங்கே எல்லா டைப்லையும் ஸ்கூல் இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்லு ஸ்டேட் போர்டு மெட்ரிக்குலேஷன் எல்லா ஸ்கூல் இருக்கு பணக்கார படிக்கறதுக்கான ரொம்ப ஹையர் காஸ்ட்லியான ஸ்கூலும் அங்கே இருக்கு ஏழைங்க படிக்கறதுக்கான கவுர்மெண்ட்டு ஸ்கூலும் சூப்பராகவே இருக்கும் பார்த்தோம்னா திருச்சியில ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் அப்படினு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பிஷப் ஹீபர் ஸ்கூலு அதுக்கப்புறோம் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு அதுக்கப்புறோம் வந்து பார்த்தோம்னா சென்ட் ஜோசப் ஸ்கூலு காலேஜி வச்சிருக்காங்க ஸ்கூலு வச்சிருக்காங்க அதுக்கப்கப்றம் கவுர்மெண்ட் ஸ்கூல் நிறையா இருக்கு ஈவேரா ஸ்கூலு ஸோ அது மாதிரி நிறையா ஃபேமஸான ஸ்கூல் இருக்கு காலேஜ் லைஃபை பார்த்தோம்னா நிறையா இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட திருச்சியில் திருச்சிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில சென்ட்ரல் பஸ்ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில மட்டுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு பத்தாதுக்கு ரொம்ப ஃபேமஸான மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்கு விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ஃபேமஸான கவுர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு லா காலேஜ் இருக்கு அம்பேத்கார் லா காலேஜ் இருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வேறு என்ன சொல்லுறது நர்ஸிங் படிக்கிறதுக்கு நிறையா சூப்பரான மீ காலேஜஸ்லாம் இருக்கு இந்திராகானிஸ் நர்ஸிங் காலேஜ் இருக்கு ப இன்ஜினியரிங் படிக்கறதுக்கு எம்ஐடி சரவணா இது எம்ஐடி காலேஜி ஆக்ஸ்ஃபோர்டு ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லாமே திருச்சி சரௌண்டிங்கிலே இருக்கு அதுவும் பைபாஸில் திருச்சி டூ பெரம்பலூர் பைபாஸில் சூப்பரான நிறையா இன்ஜினியரிங் காலேஜு பார்த்திங்கனா நிறையா இருக்கு கல்வியில ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த எஸ்ஆர்எம் காலேஜ் கூட திருச்சியில வச்சிருக்காங்க மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க தனலக்ஷ்மி மெடிக்கல் காலேஜி திருச்சியில இருக்கு இது மாதிரி தனலட்சமி இன்ஜினியரிங் காலேஜும் வச்சிருக்காங்க ஸோ கல்வி படிக்கணும்னு சொன்னோம்னா இங்கே எங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவிலே படிக்கணுன்னு ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படினா அழகாக திருச்சியில வந்து சூப்பராக படிக்கலாம் இதெல்லாம் வந்து ப்ரைவேட் காலேஜி அப்படி சொல்லாம் கவுர்மெண்டு காலேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சென்னை து கு இது அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை அண்ணா யுனிவர்சிட்டி ஒரு ஒரு உறுப்பு கல்லூரி வந்து இருக்கு இங்கே அடுத்து பாரதிதாசன் யுனிவர்சிட்டி திருச்சியில தான் இருக்கு அடுத்தது சா அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான காலேஜி ஐஐடி திருச்சி ஐஐடி திருச்சி இருக்கு அதுக்கு முன்னாடி ஆர்இசி இருந்துது இப்போ பேர் மாற்றி ஐஐடி திருச்சின்னு வச்சிருக்காங்க அந்த காலேஜ் இருக்கு திருச்சியில இருக்கு ஸோ ஃபோல்டு அடுத்தது வந்து பார்த்தோன்னா மில்ட்ரிக்கான ட்ரெய்னிங் காலேஜ் இருக்கு போலீஸுக்கான ட்ரெய்னிங் காலேஜி அங்கே இருக்கு ஸோ எல்லா படிப்புகளும் லா காலேஜ் இருக்கு ஸோ படிப்புக்குனு சொன்னோம்னா திருச்சி நம்ம தாராளமாக நோக்கி வரலாம் படிப்புக்கான ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹாஸ்ட்டல் வசதி ரொம்ப இ கம்மியாக இருக்கும் சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல சுத்தமான தண்ணி காவேரி ஆற்றோட குடி தண்ணீர் நல்லா கிடைக்கும் நல்ல காற்றோட்டமான சூழ்நிலை படிக்கறதுக்கான சூழ்நிலையாக திருச்சி இருக்கு அது ஒரு நல்ல மாவட்டம் தான் படிப்புக்கு படிப்புக்கு பேர் வாங்கின மட்டும் தான் திருச்சிராப்பள்ளி பேர்லியே பள்ளி அப்படின்னு ஒரு பேரை வச்ச மாவட்டத்துனால படிப்புக்கு ஒரு சூப்பரான மாவட்டன்னே சொல்லாம் அதை